எங்கள் கிராமத்தில் பல நீர்நிலைகள் உள்ளன அதில் அருகே உள்ள கேஆர்பி டேம் ஆனது பழமையானது இதை இந்த கேஆர்பி டேமை உருவாக்கியவர் காமராஜர் ஆவார் இந்த டேம் பல நீர்நிலைகளை நீர்நிலைகளை தேக்கி வைப் நீரை தேக்கி வைத்து பல ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் இந்த நீரை பிரித்தெடுத்து கொடுத்து இதை இதனால் பல நிலங்கள் நீர்ப்பாசனம் ஏற்படுகின்றது